டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர் நான்தான் வினோதினி பேசுறேங்க டாக்டர் போன மாசம் வந்துவிட்டு போனேன் இல்லைங்களா ஞாபகம் இருக்குங்களா போன மாசம் வயிறுவலின்னு வந்தேன் இல்லைங்ளா ஆ ஆமாங்க டாக்டர் நான் இங்கே வெளியில வந்தங்க எங்கள் ஊருக்கு வந்தேன் எங்கள் ஊர் திருவிழான்னு இங்கே வந்துவிட்டு எனக்கு லைட்டாக வயிறு வலிச்சுதுங்க நேற்று நைட்டு அப்புறம் இன்னைக்கு காலைல சாப்பிட்டதுக்கப்றம் இன்னும் நிறையா வயிறு வலிக்குதுங்க ஆ நான் நாங்கள் இது கறி தாங்க சமைச்சோம் நைட்டு சாப்பிட்டோம் ஆமாம்ங்க டாக்டர் நேற்று வேறு ரொம்ப காரமாக சாப்பிடுட்டேன் ரொம்ப வயிறு வலியாக இருக்கு என்னால் உங்களை நேரில் வந்து பார்க்க முடியல ஊரில் இருக்கனால எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுங்க டாக்டர் இல்லைங் டாக்டர் உங்கள்கிட்ட தான் கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணினேன் ஆ ஈவினிங்காக போன மாதம் பார்த்துட்டு ஒரு வாரம் போட்டங்க அதுக்கப்புறம் விட்டு விட்டேன் சரி சரியாடுச்சேன்னு நான் விட்டு விட்டேன் ஆனால் இப்போ ஆமாம் ஆமாங்க டாக்டர் எனக்கு வந்து சாப்பிடம்போதே எரியுதுங்க எதுவுமே சாப்பிட முடியல வாயில இருந்து வயிறு வரைக்கும் ஃபுல்லாக எரிச்சலாக இருக்கு ஆ ஆமாங்க டாக்டர் இப்போ கொஞ்சம் குடிக்கறேன் நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால தண்ணியும் சரியாக குடிக்க முடியலிங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு இல்லைங்க வயிறு ஃபுல்லாகவே அல்சர் மாதிரி வலிக்குது ஆல்ரெடி என்னோட வயிறு புண்ணு இருக்குன்னு வந்தோ இல்லைங்களா ஆமாம்ங்க ஆமாம் அதனால் அது ரொம்ப அல்சர் மாதிரி வலிச்சுகிட்டே இருக்கு நான் வர ரெண்டு நாள் ஆகுங்க டாக்டர் என்னால் நேர்லையும் வர முடியாது நாங்கள் இங்கே கொடைக்கானல் வந்து இருக்கோங்க ஆ இருக்குங்க இங்கே கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்கு நீங்கள் எழுதிக்கொடுங்க அது கிடைக்கலன்னா வேணா திரும்ப நான் உங்களுக்கு கூப்பிறங்க சரிங் டாக்டர் அந்த டானிக்கு ஆ சரிங் டாக்டர் ம் எனக்கு மாத்தரை மாதிரி வேணாம் டாக்டர் எனக்கு டானிக் மாதிரி கொடுங்க டாக்டர் அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு குடிக்க எனக்கு டானிக்காக கொடுத்துருங்க டாக்டர் மாத்தரையாக வேணாம் ஆ சரிங்க டாக்டர் நன்றி டாக்டர் ம் ஆ இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க இருந்தா நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிறங்க நன்றிங்க டாக்டர் சரிங் டாக்டர் நன்றி டாக்டர் நன்றி ஆ ம் சரிங்க டாக்டர் நன்றி டாக்டர் ம் ம்